நான் ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி புக்குக நிறைய படிச்சேன் அதில் இருக்கிற கதைக உபகதைக அதெல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி அவங்க புரிய வைப்பன் அவங்க நல்லா புரிஞ்சிக்குவாங்க நே இந்த மாதிரி கதைக நிறையா கல்கி எழுதின புக்குக அதெல்லாம் நல்லா சொல்லி அவங்களுக்கு நல்லா புரிய வைப்பேன்